நான் சேரீ ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தேங்க அந்த சேலை பார்க்கறக்கு நல்ல டிசைனாக அழகாக இருந்துச்சு அதே மாதிரி நான் ஆர்டர் பண்ணி வாங்கிவிட்டேன் அது வாங்கின பிறகு நான் சொன்ன டிசைன் நான் சொன்ன கலர் அதே மாதிரி நல்லா வந்துருச்சு அது கட்னி கட்டும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கட்டுறக்கு நல்ல ஈஸியாக இருந்துச்சு நல்ல வெயிட்லஸ்ஸாக நல்லா இருந்துச்சுங்க அதே மாதிரி அதை துவைக்கும்போது சாயமெல்லாம் போகலை நல்ல கலர் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரியே தான் இருந்துச்சுங்க